இப்போ நாங்கள் இருக்கிற பகுதியில கோடை காலம் மழை காலம் குளிர் காலம் இந்த காலங்கள்லாம் எப்படி வந்துவிட்டு முன்னே இருந்ததுக்கு மாறிக்கிட்டுருக்கு அப்படின்னா கோடை காலத்தில் வந்துவிட்டு முன்னெல்லாம் வெயில் வந்துவிட்டு கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் இப்போல்லாம் வந்துவிட்டு என்னன்னா கோடை காலத்தில் அக்னி நட்சத்திரத்தை விட அதிகமாக வெயில் வந்துவிட்டு அடிக்கிது இதனால் நிலம் எல்லாமே வறண்டு வறட்சிக்கு வந்துவிட்டு அதிகமாகுது அதற்கப்பறம் அதனால் வந்துவிட்டு ப பயிரிட முடியாமல் விவசாயிகள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க இதனால் நீர் பற்றாக்குறைக்கூட என்னன்னா ரொம்ப அதிகமாக ஏற்படுது வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அம்மை நோய் அந்தமாதிரி நிறையா நோய் எல்லாம் ஏற்படுது நிறையப்பேரு உடம்பு சரியில்லாமல் போயிடுறாங்க இதனால் வந்துவிட்டு என்னன்னா இந்த காலம் இதனால் வந்துவிட்டு என்னன்னா கோடை காலத்தில் வந்துவிட்டு வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு அதுக்கப்பறம் மழை காலத்தில் வந்துவிட்டு என்னன்னா பருவமழை வந்துவிட்டு என்னன்னா மாறி பெய்யுது முதல்லலாம் ஆகஸ்ட் மாதத்துல தான் வந்துவிட்டு என்னன்னா மழைபேஞ்சிட்ருக்கும் ஆனால் இப்போல்லாம் வந்துவிட்டு என்னன்னா மாறி அக்டோபர் நவம்பர் அந்தமாதிரி மாதங்களில் மழைபெய்யுது இதனால் வந்துவிட்டு அதுக்கு அதுக்கு தகுந்தமாதிரி பயிரிட முடியாமல் விவசாயிகள் எல்லாம் நிறைய பாதிக்கப்படுறாங்க அதுக்கப்பறம் குளிர் காலத்துலையும் அதேமாதிரி தான் குளிர் வந்துவிட்டு ரொம்ப அதிகமாக அடிக்குது இதனால் இந்த குளிர் வந்துவிட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பெரியவங்களாலலாம் வந்து உடம்பு வந்துவிட்டு தாங்கிக்க முடியிறது இல்லை இந்தமாதிரி வந்துட்டுனா பருவங்கள் முன்னே இருந்ததுக்கு பருவங்கள் இப்போ வந்துவிட்டு என்னன்னா மாறி வந்துட்டுருக்கு